அண்ணே நாங்கள் கோவிலுக்கு போகணுன்னு இந்த கேப்பை புக் பண்ணோண்ணே கோவிலுக்கு பத்து மணிக்குள்ளார இருக்கணும் நல்ல நேரம் அதுக்குள்ளார முடிஞ்சிடும் பிள்ளைங்களுக்கு மொட்டை போட்டு காது குத்துறதுக்காக தான் உங்கள்கிட்ட கேப்பே புக் பண்ணியிருந்தோம் பத்து மணிக்குள்ளார இருக்கணும் போகிறதுக்கு எப்படியும் ஒரு மணிநேரம் ஒன்றரை மணிநேரம் ஆகும் விசேஷ நாளுங்கிறதுனால் ரெண்டு மணிநேரம் கூட ஆகலாம் நாங்கள் உங்களுக்கு பத்து மணிக்கு அங்கே இருக்கணுன்னு சொல்லி கேப்பு புக் பண்ணியிருக்கோம் மார்னிங் ஏழு மணிலேருந்து ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டிருக்கோம் இப்போ நைன் ஆகிடுச்சி எப்படி போக முடியுண்ணே ஒரு மணிநேரத்துல எவ்வளோ நேரம் நாங்களும் வெயிட் பண்றது உங்களுக்காக எதுக்குத்தான் உங்களோடய இப்படிதான் உங்களோடய இது இருக்குமா நீங்கள் இப்போ வர்ற வரலனா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோடய இதில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் எவ்வளோ நேரமாக நாங்கள் வெயிட் பண்றது பிள்ள குட்டிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டிருக்கோம் ஒருத்தரும் வந்து ஃபோனும் பிக் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்பறம் கேப்புக்கு வந்து நாங்கள் புக் பண்ணி அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் இத்தனை பேத்துக்கு ரெண்டு கேப்பு வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் இவ்வளோ இதுவாக நடந்துக்கிட்டால் எப்படி நாங்கள் பத்து மணிக்குள்ளார அங்கே போகிறது பத்து மணிக்குள்ளார அங்கே இருந்தால்தான் நாங்கள் பத்தரைக்குள்ளார எல்லாம் இது பண்ணிவிட்டு நல்ல நேரம் முடியறக்குள்ள வந்து மொட்டை போட்டு காது குத்திட்டு சாமி கும்பிட முடியுனு நினச்சி உங்கள்கிட்ட கேப் புக் பண்ணால் நீங்கள் இவ்வளோ டிலே பண்ணிட்டிருக்கீங்க எப்போது தான் வருவீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் நாங்களும் இந்தமாதிரியே காத்துக்கிட்டு இருக்கறது இல்லை என்ன நினச்சிக்கிட்ருக்கீங்க நீங்கள் எவ்வளோ இப்படியே இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா போனால்தான் எங்களாலேயும் வேலை முடிஞ்சிட்டு திருப்பி வரமுடியும் அதல்லாம் வந்து மலையில் இருக்கிற கோவில் கீழே வந்து பொழுதுசாயக்குள்ள நம்ம இறங்கி ஆகணும் கீழே இறங்க முடியுமா லேட் ஆகிடுச்சினா பொழுதுசாயக்குள்ள இறங்க முடியாது பத்து மணிக்கு மொட்டை போட்டு காது குத்துனால்தான் அதுக்கப்பறம் மேலே கோயில் இருக்குது அதெல்லாம் போயிட்டு இது பண்ணிட்டு வரமுடியும் அங்கே நாலு மணிக்கெல்லாம் கிளம்புனாதான் பொழுதுசாயக்குள்ள இறங்கமுடியும் மலையில் இருக்கறதுனால் நெறையா வந்து காட்டு விலங்குகள்லாம் வந்து வரும் புலி கரடின்னுகிட்டு ஸோ இப்படியே இருந்தால் என்னதான் பண்றது எப்போதான் நீங்கள் வருவீங்க கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கண்ணே எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் கிட்டத்திட்ட ரெண்டு மூணு மணி நேரமாக பிள்ளைங்கள்லாம் கிளம்பி ரெடியாகருக்கு எல்லாம் பசிக்கிது வேறே சொல்லிக்கிட்டிருக்கு நாம்ம கோயிலில் போய் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்கோம் இங்கே சாப்பாடு எதுவுமே நாங்கள் ரெடி பண்ணாமல் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி உட்காந்துருந்தா உங்களை நாங்கள் ஏழர எட்டு மணிக்கு வர சொன்னால் இப்போவே மணி ஒம்பது ஆச்சு இவ்வளோ நேரமாக டிலே பண்ணிட்டிருக்கிங்க எப்போதான் வருவீங்க